ஹலோ ஆனந்தம் ட்ராவல்ஸுங்களா அண்ணா நாங்கள் டூர் போகலான்னு புக் பண்ணியிருந்தோல்ல கேபு அது கேன்சல் பண்ணிடுங்கண்ணா அது ஆ எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டாங்க அதனால டூர் போக முடியல அதனால் அட்வான்ஸ் ஐயாயிரம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அது எங் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அந்த பெரிய காரியத்துக்கு சடங்கு செய்ய அமௌண்ட்டு வேணும் அதனால அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருங்க நீங்கள் ஃபோன்பே பண்ணிணாலும் சரி இல்லை ஜிபே பண்ணிணாலும் சரி என்னோட அக்கவுண்ட்டுக்கு அந்த பணத்தை மாற்றி விட்ருங்க நாங்கள் நெக்ஸ்டு வீக்கு ஸ்கூலுக்கு பையனுக்கு ஸ்கூல் லீவு அப்போ நாங்கள் உங்கள் கேபையே நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணி விட்ருங்க எங்கள் அக்கவுண்ட்டுக்கே போட்டு விட்ருங்க ஜிபே பண்ணி விட்றிங்கன்னா ஒம்பது ஒம்பது நாலு நாலு ஏழு ஏழு மூணு மூணு ஒம்பது மூணு அப்படிங்குற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க இல்லை ஃபோன்பே பண்ணுறிங்களா இருந்தால் ஒம்பது ஒம்பது ஒம்பது நாலு ஆறு நாலு ஏழு ரெண்டு நாலு ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு என் அக்கவுண்டுக்கு பே பண்ணி விட்ருங்க